ஹலோ சொல்லுங்க ஆ ஆமா ட்ராவல் ஏஜென்சி சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் ஆ லொக்கேஷன் என்னென்னு ப்ளான் பண்ணிட்டிங்களா ஆ சரிங்க உங்களுக்கு என்னமாதிரி ட்ரான்ஸ்போர்ட் எதாது ஐடியா இருக்கா ஐ மீன் கார் தென் வேறே எதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு

ஆ ஆஃபர்லாம் இருக்குது மேம் நீங்கள் ஸ்டுடெண்ட்டா ஆ ஸ்டுடெண்ட்ஸுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டுவெண்ட்டி பர்சண்டேஜ் இருக்குது அண்ட் தென் ஃபேமிலியாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபிப்டின் பர்சண்டேஜ் டிஸ்கவுண்ட்டு இருக்குது ஆ ஆகும் மேம் ஆகும் ஆ அது எல்லாம் பேக்கேஜுல் இன்க்ளூட் ஆகிடும் மேம் அண்ட் தென் ட்ரான்ஸ்போர்ட்டு வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமா ஆ எல்லாம் ஆ எல்லாம் இருக்குது இன்ஷுரன்ஸுலாம் இருக்குது அது கம்பெனி நாங்கள் பார்த்துக்குவோம்

ஆ சின்ன பஸ்ஸு இருக்கும் அது உங்களுக்கு ஓகேவா கம்ஃபர்ட்டபுல்லாக இருக்கும் அங்கே சீட்ஸும் கம்மியாக தான் இருக்கு ஆ சீட்ஸ் வந்துட்டு ஒரு டுவெல் இருக்கா மாதிரி டுவெல் சீட்ஸ் இருக்கற மாதிரி இருக்கும் ஆ இருக்குது இருக்குது மேம் இருக்குது மேம் அதுக்கு ரெண்ட்டு வந்துட்டு பா ஃபைவ் தௌசண்ட் பஸ்ஸுக்கு மட்டும் ரெண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆ எல்லாம் சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் ஆ ஆ ரூம் எல்லாம் நாங்கள் ப்ரோவய்ட் நாங்கள் ப்ரோவய்ட் பண் ஆ ஆ ஆ ரெஸ்ஸார்ட்டாகவும் இருக்கும் மேம் ஆ அதுலேயுமே ஏசி நான்ஏசி ஸ்ம் ஆ ஸ்விமிங் ஃபூலு எல்லாமே இருக்கு நீங்கள் என்னமாதிரி வேணுன்னு கேட்டிங்கனா உங்களுக்கு அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் அதுதான் மேம் உங்கள் ஸ்டுடெண்ட்ஸ்ஸுன்னா உங்களுக்கு வந்துட்டு டென் டுவெண்ட்டி பர்சண்ட் ஃபீஸு டோட்டல்லாக பேக்கேஜ் அதாவது பஸ்ஸு மற்றபடி நீங்கள் சுற்றி பார்க்குற இடத்துக்கெல்லாம் அது மேம் அண்ட் தென் ரெஸ்ஸார்ட்டு வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான் ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ